சார் ஃபோன் வேணும் ஆப்பிள் ஐ ஃபோன் ஃபோட்டின் ப்ரோ எடுக்கணும் ஆம் ஃபாட்டி எயிட்டு ஃபாட்டி செவன் ஆ ஃபிஃப்ட்டி இதுமாதிரி ரேஞ்சில் ஆம் அது எப்படி சார் கேமரா குவாலிட்டி ரேம் ஸ்டோரேஜுலாம் எப்படி ஆ ஓகே ரேம் ஆ டிஸ்பிளே சைஸு சார் டிஸ்பிளே சைஸ் ஆ ஹச்டி டிஸ்பிளேவா இதை விட பெட்டரா வேறு ஃபோன் ஆப்பிள் ஐ ஃபோன்

எவ்ளோவில் பிரைஸு எவ்வளோ வரைக்கும் இருக்குது ஆ கேமரா குவாலிட்டி அதில் ஸ்டோரேஜு ஆமாம் ஆ ஆ ஓகே சார் ம் சரி ஓகே சார் ஆப்பிள் ஐ ஃபோன் ஃபோட்டின் புரோவோடு இது கொஞ்சம் பெட்டரா தானே இருக்கும் ஆ ஓகே தேங்க்யூ சார்